விழுப்புரத்தோடைய நிலவரம் இப்போ இருக்கிறத காட்டிலும் முன்னாடி இருக்கிறப்ப வந்து நல்லாவே இருந்துச்சு அப்போ எந்தனுடைய தொந்தரவும் கிடையாது வாகனங்கள் கம்மி பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுற விதமே அப்போ சுத்தமாக கிடையாது ஆனால் பத்து ஆண்டுகளுக்கு முன்ன இருந்ததை விட இப்போ இருக்கிற விழுப்புரம் எப்படி இருக்குதுன்னா நிறைய வாகனங்கள் இருக்குது அதனால் நிறைய வந்து அந்த வாகனத்துலேந்து வர அந்த அந்த காற்று மாசு படுறதுனால் வந்து நிறைய வந்து பிரச்சினைகள் கெமிக்கல் வந்து நிறைய போக வர நம்மளோடய மேலே படிஞ்சு அது நிறைய ஒரு உடம்போடைய வந்து சூழ்நிலை மாறுகிற அளவுக்கு கூட வந்து நிறைய ஒரு பாதிப்பை கொடுக்குது அதனால வந்து மழையும் கம்மி ஆகிடுது அதிகமான வந்து வெப்ப நிலையில் தான் வந்து இருக்குது நிறைய அனல் வீசுது விழுப்புரத்தில் அனல் பறக்குதுனு சொல்கிறாங்க அதனால வந்து கடுமையான ஒரு வெயில் இப்போதிக்கு இருக்குது அது எங்களால் உணர முடியிது